கோயமுத்தூர்ல வந்து வஉசி பூங்கா இருக்குது அப்பறம் வந்து கொடிசியாருக்குது ஃபன் மால்ருக்குது அப்பறம் வேல்முருகன் தியேட்டர் இருக்குது அங்கே அப்றோம் வந்து கொடிசியாருக்குது ஃபன் மால்ல வந்து எல்லாம் கடையும் இருக்கும் திய தியேட்டரும் இருக்கும் அங்கேயும் போவோம் எங்கள் வ பசங்களுக்கு ஸ்கூல் லீவ்விட்டா மற்றவங்களும் லீவ்விட்டாலும் எல்லாரும் வருவாங்க கொடிசியாவுக்கு போவாங்க அப்பறம் வந்து இந்த வஉசி பூங்காவில வந்து எல்லாம் வகையான மிருகங்களும் இருக்கும் அங்கே வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் போய் பாக்கலான்ட்டு சொல்லிட்டு போவாங்க நாங்களும் வந்து போவோம் அப்பறம் ஃபன் மால்ல வந்து தியேட்டருக்கும் எல்லாம் ட்ரெஸ் கடையிருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய விளையாட்டு ஜாமானுங்க எல்லாமே இருக்கும் எது வேணுமோ நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம் எதாவது லீவ்விட்டால் நாங்கள் கோயமுத்தூருக்குதான் போவோம் போய் இந்த இதுக்கலாம் போய்ட்டு வருவோம்